நான் வந்து இப்போ ரீசென்ட்டாக வந்து சாம்சங் எம் பிஃப்டி டூ வந்து ஒரு ஃபோன் ஒன்று வாங்குனன் எனக்கு வந்து அதில் மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு எனக்கு ஃபோன்லாம் பிடிச்சிருக்கு அது வந்து இப்போ ஹெட்போன்ஸ்லாம் போட்ற மாதிரி அதில் வந்து அந்த இன்செர்ட் பண்ணுற பின் அந்த ஹோல்லே இல்லை ஸோ எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்ட்டபுளாக இருக்கு எப்பையுமே வந்து ஆர் பார்ட்ஸே இது பண்ண முல்ல நான் வந்து ஹெட்செட் யூஸ் பண்ணனுன்னு நினைக்கும்மோது என்னால் வந்து ஹெட்செட்டை வந்து யூஸ் பண்ண முடியிலை ஸோ அதனால் எனக்கு வந்து அந்த ஃபோன் வந்து கொஞ்சம் அது மட்டும் அன்கம்ஃபர்ட்டபுளாக இருக்கு மற்றபடி ஃபோனோட பியூச்சர்ஸ் எல்லாமே நல்லாத்தான் இருக்கு எனக்கு வந்து அந்த ஏர் ஹெட்ஃபோன்ஸ் கனெக்ட் பண்ணுற அந்த இது இல்லாததுனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு